ஆமாம் நியூட்ரிஷியன் தான் பேசுகிறேன் வணக்கம் சொல்லுங்கள் அப்படிங்களா காரைக்குடி சித்ராங்களா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல கேளுங்கள் மேடம் கேளுங்கள் அப்படியா ஃபங்கல் மாதிரி கிளம்புதா இல்லை லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பித்தவெடிப்புங்குற மாதிரி காமிக்க வந்திங்க கரெக்ட்டா அதுக்கு தானே வந்திங்க ஓகே ஏற்கனவே பித்தவெடிப்பு வந்த இடத்துல பூஞ்சை தொற்று வருதா இல்லை புதுசாக வேறே இடத்துல வருதா சரி சரி சரி நான் அவங்கள்ட்ட கடைசியாக நீங்கள் வந்து பார்க்குறப்போ வந்து அந்த ஊட்டச்சத்து மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருந்தனே அதெல்லாம் தொடர்ச்சியாக சாப்பிடுறிங்களா இல்லையா அப்போ இடையில விட்டுட்டிங்க எடுத்துக்க அப்படித்தானே நீங்கள் கரெக்ட்டான வேளைக்கு அது எடுத்துக்கணும் நீங்கள் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு நான் கடைசியாக பார்த்தேன் உங்களுக்கு உங்கள் உடம்பில் கால்சியம் கர குறைவாக இருக்குது ஆ சொன்னமாதிரி இருக்கு பாருங்கள் ஆ கடைசியாக வந்திருக்குறப்ப நான் அதை தான் பார்த்தேன் ம் ஆ அதுக்குதான் நான் கேரட் சாப்பிடுங்க முட்டை எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது முட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது இதெல்லாம் அந்த தாதுச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு போகணும் சரி சரி சரி சரி இல்லல்லை அது நான் ஏற்கனவே சொன்னது எல்லாத்தையும் கூடுமானவரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை பளுவெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும் கூடுமானவரைக்கும் இதை வந்து சேர்த்துக்க பாருங்கள் ஒரு வேளை போதும் ஒரு வேளை சேர்த்துக்கிட்டிங்கனா கூட போதும் ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உடம்பில் வந்து சத்து குறைபாடாகருக்கு அதைதான் சொன்னேன் நீங்கள் அதே சேர்த்துக்கங்க நான் ஏற்கனவே சொன்னேல்லியா உங்ககிட்ட கீரை பால் முட்டை அதெல்லாத்தியும் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து மாதுளம்பழம் சாப்பிடுங்க இப்போ நீங்கள் இப்போதைக்கு இந்த மாதுளம்பழம் மஞ்சள்யிருக்குதுன்னா மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கணும் வெராளி மஞ்சளில்லை கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து அந்த இடத்துல அந்த இப்போ உங்களுக்கு பூஞ்சை தொற்றுமாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நல்லா அரைச்சுட்டு நல்லா அரைச்சு கொஞ்சமாக கொஞ்சமாக பசும் பால் சேர்த்து அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னது தடவி கொடுத்துகோங்க போதும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை கூட பண்ணுங்க உங்களுக்கு அதிகமாக அரிப்பிருந்துச்சுனா ரெண்டு தடவை பண்ணுங்க போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வாங்க வாங்க எப்போ வேணா வாங்க நன்றிமா நன்றிமா